நமக்கு வந்து இந்த தோட்டம் அமைக்கிறதுனால் ரொம்ப பிடிக்குங்க இடம் இருக்குதுங்க நம்ம ஏரியாவில்யெல்லாம் விவசாயம்தானங்க அதனால் இடம் நிறையா கிடைக்குறதுனால நாங்கள் தொட்டியில் வைக்கிறத விடங்க பார்த்தி பிடிச்ச மாதிரி வெச்சுக்குவோங்க நாங்கள் நிறையா செடி வெச்சுருக்குறோங்க பூஞ்செடி வெச்சுருக்குறோம் அப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு காய்கறி கீரை வகைகளெலாம் வெச்சுக்கிறோம் இது ஒரு விதத்தில் எங்களுக்கு பொருளாதாரத்தையும் நல்லா தூக்கி கொடுக்குதுங்க இதுலேருந்து கற்றுக்கிட்ட விஷயம் என்னங்கனால் காசு செலவு பண்ணாமல் நாங்கள் காய்கறி வெச்சுக்கிறோங்க இதுதாங்க எங்களுக்கு முக்கியமாயிருக்குது